நாங்கள் வசிக்கிற இடத்திலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ மீட்டரில் காடுகள் அதன் கனல் காடுகள் அங்கேருந்து பத்து கிலோ மீட்டர் தூரத்தில் பவானிசாகர் இருக்குது அங்கே நாங்கள் போயிருக்கிறோம் அங்கே உள்ளூர் மக்கள் அங்கே இங்கே உள்ள நிறைய பேர் போவோம் அது நல்லா சுற்றி பார்க்கறதுக்கான இடமெல்லாம் நிறைய இருக்குது அணைக்கட்டு இருக்குது அணைக்கட்டு மேலே ஏறி நல்லா சுற்றி பார்ப்போம் அது மாதிரி அங்கே அதுக்கு போகிற வழியிலே நாங்கள் மான் மானு யானையெல்லாம் பார்க்கலாம் குரங்கு வகையெல்லாம் இருக்குது அதையும் பார்த்து ரசிக்கலாம் நல்லா இருக்குது அதே மாதிரி மலை அங்கே மலையும் பவானிசாகரில் மலை ஏறலாம் அங்கே ஏற மாதிரி மலை இருக்குது அங்கே நிறைய பேர் போகிறாங்க வரறாங்க நாங்கள் இது வரைக்கும் போனதுல்ல நெக்ஸ்ட் டைம் போலாண்ட்டு ஐடியா பண்ணிருக்கிறோம் ஆனால் பார்க்கறதுக்கு நல்ல இயற்கை காட்சிகள் நிறையா இருக்குது அதான் அங்கே தாராளமாக போயிட்டு எல்லாரும் போகலாம்